தமிழ்நாட்டினுடைய பண்பாடு வந்து காலப்போக்கில் எப்படி எல்லாம் மாற்றம் அடஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து சாதியை பற்றி சொல்லலாம் ரெண்டாவது வந்து உணவு வகைகள்ல சொல்லலாம் முதல்ல சாதி அப்படின்னு பார்க்கும் போது அந்த காலத்தில் சாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த காலத்தில் நிலங்கள் வந்து ஐந்து வகைகளாக பிரிச்சிருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகையான நிலங்கள் தான் இருந்தது அந்த நிலத்தில் இவங்க குறிஞ்சி நில மக்கள் முல்லை நில மக்கள் அப்படின்னு அவங்கள பிரிச்சு சொல்லுவாங்க ஏன்னா குறிஞ்சி நிலம் அப்படின்னா மலைவாழ் மக்கள் முல்லை நிலம் அப்படின்னா காடுகள்ல வாழக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான சில நிலங்களை வச்சி தான் வந்து அவங்க வாழ்ந்தாங்களே தவிர சாதி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த காலத்தில் சொல்லப்படலை ஆனால் அப்படி இருந்த ஒரு பண்பாடு இன்றைக்கி காலப்போக்கில் இந்த சாதி அப்படிங்கிறது நிறைய வகையான சாதிகளை உள்ள கொண்டு வந்து ஒரு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னா ஜாதி சான்றிதழ் இருந்தால் தான் அதுங்களை வந்து ஸ்கூல்லையே சேர்த்திக்கிறாங்க நீ எந்த ஜாதி அப்படின்னு கேட்கறாங்க ஒரு இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்னா வேலைவாய்ப்பாக இருந்தால் கூட ஜாதியை தான் கேட்கறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாதியை வச்சி தான் அவங்களுக்கு வந்து அடிப்படைகள் தேவைகள் இதெல்லாம் வந்து சொல்லப்படுது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உணவுகளை சொல்லலாம் இந்த ஜாதியிலே ஒன்று விட்டுட்டேன் ஜாதியில வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணமும் கூட இந்த ஜாதியை பார்த்து தான் வந்து திருமணம் செய்யிறா செய்கிறாங்க அதாவது பிள்ளைங்கள் வந்து வேற ஜாதி பசங்களை வந்து விரும்பினாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த பசங்களை வந்து ரொம்ப தாழ்வாகவும் அவங்கள எதோ ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்கள்லாம் வந்து சேரக்கூடியதா ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கறாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை இல்லாதவங்க அதனால் நம்ம ஜாதி பெண்ண எதுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அதே அந்த பெண்ணு மீறி போய் திருமணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் உயிரோட விட்றதில்ல ரெண்டு பேர்த்தையும் சாகடிச்சிடுறாங்க இந்த மாதிரியான சூழல்லாம் வந்து இந்த ஜாதி அப்படிங்கிறது வந்ததுக்கப்பறம் தான் ஆனால் அந்த காலத்தில் இந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் இருந்தான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து அடுத்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ண வந்து திருமணம் பண்ணிப்பான் இந்த மாதிரியான உறவு முறைகள் இருந்தது அதேபோல் ஐந்து வகையான நிலங்கள்லையும் அஞ்சு விதமான கடவுள்கள் இருந்திருக்காங்க முருகன் திருமால் இந்திரன் இந்த மாதிரியான கடவுள்லாம் இருந்ருதிக்காங்க அப்போது இந்த கடவுளை தான் நீ வழிபடணும் அந்த கடவுளை தான் வழிபடணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு எந்த கடவுள் கண்ணுக்கு தென்படுதோ அந்த கடவுளை தான் வழிபட்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கி தான் இந்த பண்பாடு வந்து அப்படியே மாற்றம் அடைஞ்சி இன்றைக்கி வந்து ஜாதி வெறி பிடித்த ஒரு மா ஒரு ஒரு தமிழ்நாடா வந்து இன்றைக்கும் மாறி இருக்குது அடுத்தது வந்து உணவு வகைகளை சொல்லலாம் உணவு வகை அப்படின் பார்க்கும்போது அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு நல்லதான உணவுகளை வந்து சாப்பிட்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி உடம்புக்கு கெடுதலான உணவுகளை வந்து ஒரு குலந்தைக்கே வந்து கொடுக்கறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி நம்மளோடைய காலகட்டத்தில் இருக்குது அதாவது அன்றைக்கி எந்த மாதிரியான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி நிலத்தில் தினை அரிசியையும் தேனையும் வந்து தினை அரிசியை இடித்து அதில் தேனை கலந்து சாப்பிடுவாங்கலாம் அதேபோல் வேட்டைக்கு போனாங்க அப்படின்னா வேட்டைக்கு போன இடத்துல நிறைய கறியெல்லாம் அதாவது ஒரு ஒரு பன்னியை வந்து வேட்டையாடிட்டாங்க அப்படின்னா அந்த பன்னியை வந்து அடித்து அப்படியே அந்த ஊர் மக்களுக்கு வந்து கூறு போட்டு தருவாங்கலாம் அதெலாம் சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய அந்த அந்த கறியை என்ன பண்ணுவாங்கனா ஒரு ஆணியில உப்பு தொட்டு அதை வந்து கோர்த்து அதை வந்து வெயில்ல வச்சி காய வச்சி பதப்படுத்தி வச்சிப்பாங்கலாம் இன்றைக்கி எப்படி நம்ம கருவாடுகளை வந்து ரொம்ப மீன்லாம் வந்து மீந்து போச்சு அப்படின்னா கடலோரத்தில் இருக்கிறவங்க வந்து கருவாடை அந்த மீனை வந்து காய வச்சு கருவாடாக மாற்றி அதை வந்து இன்றைக்கி மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா அவ்வளோ உணவு சுவையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அன்னைக்கு வந்து இந்த கறியை வந்து இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்தது முல்லை நிலம் இந்த முல்லை நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிஞ்சி முல்லை அதாவது காடும் காடு சார்ந்த நிலமும் காடுகள் பார்த்திங்க அப்படின்னா அடர்த்தியாக இருக்கக்கூடியது இங்கே என்ன அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து நிறைய பழங்கள் கிடைக்கும் அதேபோல் விலங்கினங்கள் இதெல்லாம் கிடைக்கும் அடுத்தது வந்து மருத நிலம் மருத நிலம் வந்து வயலும் வயல் சார்ந்த பகுதி இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து ஆடு மாடுகளை வந்து மேய்ச்சிட்ருப்பாங்க இந்த ஆடு மாடுகளை மேய்ச்சிட்ருக்கும்மோது அங்கே வந்து ஆடு மாடுகள்கிட்ட என்ன கிடைக்கும் பால் தான் நிறைய கிடைக்கும் அந்த பாலை வந்து தயிராக்கி தயிரை வந்து மோராக்கி மோரை வந்து மோர்லேயிருந்து வெண்ணெய் எடுத்து இதை வந்து அந்த மக்கள் வந்து நல்லா சாப்பிட்டாங்க இதிலையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுவை மிக்க உணவுகளை வந்து அந்த காலத்தில் செஞ்சியிருக்காங்க நம்மளுடைய தாத்தா பாட்டியே பார்த்துக்கோங்க ஆரியம் மாவில் களி செய்கிறது அடை செய்கிறது ராகியில வந்து புட்டு செய்கிறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அதேபோல் எள்ளை இடித்து எள்ளுருண்டையாக ஆக்கி சாப்பிட்டோம் அதேபோல் உளுத்தங்கஞ்சி இன்றைக்கி நம்ம வந்து காலையில் எந்திரிச்சோடன்னே டீ காஃபி எல்லாம் குடிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஆனால் அந்த காலத்தில் உளுத்தங்கஞ்சி கருப்பட்டி அந்த பனவெல்லம் இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்திலையுமே கலப்படம் தான் எல்லாத்திலையும் ஒருத்தன் வந்து நல்லா இருக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அந்த பொருள் வந்து கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கெட்டுப்போகாமல் இருக்கிறத்துக்கு எதாவது ஒரு ரசாயணக்கலவையை அதில் கலந்துடுறான் இப்படி கலந்ததுக்கப்பறம் அதில் என்னாயிடுது அந்த பொருள் வந்து கெட்டுப்போயிடுது கெட்டுப்போகாமல் இருக்குது அப்படி கெட்டுப்போகாமல் இருந்தால் அவன் வந்து என்னாயிட்றான் அப்படியே வந்து வளர்ந்துட்டு வரான் அவன் பணக்காரனாயிடுறான் இருக்கறவங்க வந்து புத்துநோய் வந்து செத்துப்போயிடுறான் இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ஃபுட்டில் வருது அதேபோல் உணவுகள்ல பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகள்ல இன்றைக்கும் நிறைய உணவகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அப்படியே வாங்கிட்டு வந்த அந்த கறியை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சி வச்சி பதப்படுத்தி பதப்படுத்தி இப்போது ஒரு உணவகத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய புழு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து அந்த இந்த மாதிரியான சில உணவுகள் வந்து மக்கள் வந்து இந்த க பண்பாட்டில வந்து அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத்துக்காக மக்களுடைய உயிரோடய விளையாடுறாங்க இதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம் இந்த ஜாதியும் வந்து இந்த ஜாதியும் வந்து ஜாதி மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இல்லாமல் இருக்கணும் அதேபோல மக்களுக்கு வந்து சுவையான உணவை கொடுக்கணும் அதே சமயம் அவங்களுக்கு உடலுக்கு கெடுதல் இல்லாத ஒரு பாரம்பரியமான ஆரோக்கியமான உணவுகள கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன்